வேளாண்துறை மூலம் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் என்னன்னா இதுக்கு முன்னாடி வந்து விவசாயிகள் வந்து அதிகம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க நெல் அறுக்கிறதுக்கும் சோளம் அறுக்கிறதுக்கும் எள் அறுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒரு மிஷினு இருக்கு இப்போ நெல் அறுக்கணுன்னா நெல் வண்டி இருக்கு சோளம் அறுக்கிறதுக்கும் வண்டி இருக்கு எல்லாம் வந்து ஒரு டிஜிட்டல் மயமாக மாறிடுச்சு அதாவது விவசாயிகள் வந்து அதிகமாக கஷ்டப்பட தேவையில்ல தொழில்நுட்பத்தை ஊக்கவித்தால் போதும் மக்கள் வந்து அதை செயல்படுத்தினா போதும் ஒரு வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிடுது அது ஆனால் நேரமும் குறையுது இது மூலியமாக வந்து விவசாயி வந்து எல்லா நல்ல நன்மை அடையுறாங்க ஒரு சிறந்த ஒரு டிஜிட்டல் மயமாக்குதல் மூலமாக விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நன்மை ஏற்படுது ஒரு ஒரு நல்ல விளைச்சலையும் கொடுக்குது அதை எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால விவசாயம் பண்ண முடியுமோ விவசாயம் பண்ணி முடிச்சுட்டு அது எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால அறுவடை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாகவும் விவசாயிகள் மூலியமாக தான் அறுவடை செய்ய முடியுது